இந்தியாவில் பருவங்கள் மொத்தம் நாலு வகையாக கூட பிரிக்கலாம் ஒன்று வந்து வெயில் காலம் வசந்த காலம் மழை காலம் அப்புறமா வந்து பனி காலம் ஸோ நாலு டைப்பு இதில் வந்து வெயில் காலம் பார்த்திங்கன்னா வந்து மார்ச்சி கடைசி ஆஹ் ஓகே ஏப்ரல் ஏப்ரலே வச்சுப்போம் ஏப்ரலில் இருந்து மே மாதம் எண்டு வரை சில சமயம் ஜூனோட ஒரு மூணு வாரம் நாலு வாரம் கூட இருக்கும் அதுவரையும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலையிலேருந்து வசந்த காலம்தான் ஜூலையில் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வசந்த காலம் ஸோ அந்த காலம் பொருத்தவரைக்கும் வந்து நல்லா இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆர்டினரியாக இருக்கும் பெருசாக பெரிய பெரிய லெவலில்லாம் இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மழைக்காலம் வந்து ஆரம்பிக்கும் செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் வந்து மாறி மாறி இருக்கும் நவம்பர் டைமில் தான் வந்து புயல்கள் வரும் அந்த டயத்தில் வந்து புயல்கள் வந்து வரும் தமிழ்நாடை பொருத்த வரைக்கும் நவம்பர் ஸோ கேரளா சைடு அந்த ரீஜியன்லாம் பார்த்திங்கன்னா வந்து மே மாசத்துலேருந்து மழை வந்துடும் ஸோ பருவ மழை பருவநிலை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும் சவுத் ஈஸ்ட்டு மான்சூன் நார்த் ஈஸ்ட் சாரி நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்டு மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூனா சம்திங் வரும் நார்த் ஈஸ்ட் யா ஓகே சம்திங் அந்தமாரி வரும் ஸோ இதுக்கு காரணம் இதுக்கான காரணம் அப்படீன்னு பார்த்திங்னா இந்தியாவில் வந்து ஒரு அமைப்பு வந்து ஒரு இயற்கையான ஒரு அமைப்புதானே அதோட நிலப்பரப்பில் பார்த்திங்னா சில இடம் வந்து வேறுபடும் ஸோ வடக்கில் வந்து காஷ்மீர் இருக்கும் அதேமாரி தெற்கு கன்னியாகுமரி இருக்கு அதுக்கு நடுவில் வந்து சில மலைகள் இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல வந்து இடங்களும் மாறும் ஸோ வடகிழக்கு பருவங்களை பொருத்த வரைக்கும் இமயமலை நாட்டில் வந்து ஆசியாவிலனு வச்சுக்கோங்க ஆசியாவில் இருந்து வந்து வீசும் ஒரு காற்று வந்து வீசும் அதில் வந்து பனிமுனை காற்றுனு அப்டீன்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்திவிடும் அதனால் தான் பார்த்திங்கன்னா தார் பாலை வனத்தில் வந்து குறைந்த காத்த காற்றழுத்த தாழ்வு வந்து உருவாகும் அது பார்த்திங்கனா தெற்கில் இருந்து அதிக ஈர்பதத்துடன் வீசும் காற்றின் இந்தியா மூவர்த்தி அதாவது தீபதர்பத்தை ஸோ இதில் ஜாக்ரஃபி உள்ளே கொண்டு வரலாம் ஸோ தீபகற்பம் டெக்கார்ட் பிளாட்டிவ் அப்படீன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ மழை விளைவு அதாவது மழையோட விளைவை பற்றி இதில் சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா மழைகள் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கு அதேமாரி தாழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இதில் மேல்சுழற்சி காற்று நிலை கீழ் சுழற்சி ஆயிரதெட்டு இது இருக்கு நம்ம இதில் எத்தனை விதம் அப்படீன்னு பாத்திங்கன்னா வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் சொல்வாங்க டிராபிக் சப் டிராபிக்கு இதெல்லாம் வந்து மண்டலங்கள் மண்டலங்கள் சொல்வாங்க ஸோ மண்டலங்கள் பொருத்தவரைக்கும் காற்றெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா ஸோ இதில் வந்து இப்போ வெப்ப மண்டலம் சொல்லிட்டு காலநிலை டிராபிகல் கிளைமேட் சொல்வாங்க அப்புறம் வறண்ட கால நிலை வந்து டிரை கிளைமேட்டு குறைந்த மித வெப்ப மண்டல காலநிலை வந்து வாம் டெம்பரேச்சர் கிளைமேட் குளிர்ந்த மித வெப்ப மண்டலம் காலநிலை வந்து கூல் டெம்பரேச்சரில் மட்டும் துருவ காலத்திலும் ஐஸ் அதாவது போலார் கிளைமேட் போலார் ரிஜியன்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன காலங்கள் பார்த்தாச்சுல குளிர் காலம் கோடை காலம் அப்புறம் வந்து வசந்த காலம் இப்போதான் தென்மேற்கு பருவமழை அப்புறம் வந்து வடகிழக்கு வடகிழக்கு ஓகே வடகிழக்கு பருவநிலை காற்று வந்து தென்மேற்கு வந்து அந்த சைடு அதாவது கேரளா சைடு வடகிழக்கு தமிழ்நாடு சைடு இந்த சைடிலேருந்து வரும் ஸோ இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அப்படீன்னு பார்த்திங்கனா கடற்கரை ஓரமாக இருக்கக் கூடிய சென்னை அப்புறம் பாண்டிச்சேரி கடலூர் நடுவில் இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிற விழுப்புரம் சிதம்பரம் அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகைப்பட்டினம் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களும் மழை பெய்யும் இது அன்னில வந்து நடுவில் இருக்க மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருச்சி சில அங்கேயும் வந்து மழை வந்து நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து வடகிழக்கு பருவமழைகள் அதிகமாக இருக்கும் தென்மேற்கு வளம் பொறுத்த வரைக்கும் கேரளா சைடுலாம் வந்து மழை பெய்யும் கேரளா மும்பை சைடு இந்தமாரி சைடில் மழை பெய்யும் நார்த் இந்தியன்ஸ் நார்த் இந்தியா அது அது அது வந்து வேற கிளைமேட் அது வந்து ஒடிசா அந்த சைடுலாம் வந்து அடுத்த அடுத்தது இருக்கும் அது பேச தேவையில்லை வந்து தென்மேற்கு பருவமழை பொருத்தவரைக்கும் கேரளாவில் ஜூன் மே மாசம் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாசம் ஆரம்பிக்கும் ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதாவது தென் தமிழ்நாடை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் இந்த நீலகிரி கோயம்புத்தூர் இந்தமாரி கன்னியாகுமரி இந்தமாரி சைடில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து மிக மழை வந்து பலத்த மழை வந்து இருக்கும் ஸோ வடகிழக்கில் இருக்கும்போது இந்த சைடும் தென்மேற்கில் இருக்கும்போது அந்த சைடில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய அணை எல்லாம் வந்து பொதுவாக வந்து மழையை வந்து எதிர்கொள்ளும் இதில் காமனாக இருக்கக்கூடிய இது விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று வெயில் காலம் அப்புறம் வந்து பனி காலம் வெயில் காலம் இப்போது அக்னி நட்சத்திரம்னு ஒன்று ஆரம்பிக்கும் அது வந்து பலத்த ரொம்ப கடுமையான ஒரு வெப்பநிலை கொண்டு வந்துடும் அந்த டயத்திலல்லாம் வந்து வெளில போகக்கூடாது மதியானம் ஒம்போது டூ சாரி பன்னெண்டு டூ மூணு அந்தமாதிரி டயத்தில் வெளில போக கூடாது பெரியவங்களும் சரி சிறியவர்களும் சரி போவது கஷ்டம் மாரடைப்பில் வந்து ஏகப்பட்ட உயிரிழப்புகள் வருது இப்போ கூட வந்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் வந்து போகக்கூடாது அதேமாரி பார்த்திங்கன்னா குளிர் காலம் குளிர் காலம் வந்து மார்கழி மாசல்லாம் வந்துடுது ரொம்ப ரொம்ப ரொம்ப மோசமா மோசமாக இருக்கும் ஸோ அதில் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி அந்தமாதிரி டயத்தில் வந்து சில மாவட்டங்கள் வந்து பயங்கர பனிப்பொழிவு ஏற்படும் ஸோ அந்த நேரத்தில் வந்து மின் விளக்கை வந்து எரிய விட்டு அவங்க பாட்டும் போய்ட்டுருப்பாங்க நம்ம கூட நியூஸில் கூட பார்க்கலாம் ஸோ மின்விளக்கை ஏற்றி எரிய விட்டவாறு வாகன ஓட்டிகள் வந்து ஊர்ந்து செல் சென்றனர் இப்படி கூட வந்து காமனாக வந்து சொல்வாங்க ஸோ பனிக்காலத்தை பொருத்த வரைக்கும் இப்படி வசந்த காலம் சொல்லணும்னா ஜூன் ஜூலை சொல்லிருக்கேனா ஸோ அப்போ வந்து ஒரு நல்லா ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருக்கும் நல்லா மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மாறி மாறி இருக்கும் ஸோ அற்புதமான ஒரு காலம்னா அது வசந்த காலம் தான் ஆட்டம் சீசன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போலாம் மரங்களை பொருத்த வரைக்கும் அதுதான் வந்து இலை உதிர் காலமோ அப்படீன்னும் அடுத்த இதில் வந்து சொல்வாங்க இலை உதிர் காலம் ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா இது நாலு டைப்பு தான் ஸோ இந்தியாவோட பருவநிலையை பொருத்த வரைக்கும் நான் வந்து சொல்லிருக்கறது தமிழ்நாட்டை பற்றி சொல்லிருக்கேன் இந்தியாவில் வந்து வெவ்வேறு அதுவும் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் வந்து பருவநிலை மாற்றத்துக்கு வந்து காரணங்கள்